ஹலோ அங்கேயே இருடா அங் ஆ ஆ சொல்லுங்கள் ஆ சார் இப்போ வீட்டு வேலை செஞ்சிட்டுருக்கேன் ஆமாம் ம் எனக் நான் இங்கே பக்கம் கிரிஷ் ஆ அங்கே இரு வரேன் அந்த சம்பளம் எனக்கு கட்டுப்படி ஆவறதில்லிங்க அதனால் கொஞ்சம் சம்பள ஏத்திக்கொடுங்க ம் சரிங்க நாங்கள் ஒரு ஆறுப்பேர் இருக்கோம்

செய்றோங்க நீங்கள் என்ன சொல்லுறீங்களோ அதை செய்யறோம் ஆனால்

சரிங்க சரிங்க ம் சரி சார் சரி சார் சரி சார்

சரிங்க சார்

சரிங்க சார் நீங்கள் சொல்லுறதெல்லாம் செய்யறோம் ஆனால் சம்பளம்தான் கட்டுப்படி ஆவறதில்லை கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்கறோம் அதான் மாதம் சரி சார் ம்

சரி

இதெல்லாம் செய்யறோம் சார் ஆ ஆனால் இந்த பேமெண்ட் விஷயத்துலதான் கொஞ்சம் இதாக இருக்கு மாதம் எவ்வளோ கொடுப்பீங்க கம்மியாக இருக்கு ஆல்ரெடி இப்போ நிறையா வே வேலைங்கள்லாம் சொல்லுறீங்க ஏற்கனவே அவ் அவ்வளோ வேலை செஞ்சதெல்லாம் செஞ்சிட்டுருந்தோம் ஒரு இடத்துல அவங்க அதுக்கு தவுந்த மாரி பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் நீங்கள் சொல்றதை பார்த்தா அது நமக்கு தேவையான அளவு கிடச்சிட்ருந்ச்சிங்க ஆ இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா வேலைகள் நிறைய இருக்கு ஆனால் அந்த அமௌண்ட்டு நமக்கு கட்டுப்படி ஆவாது சார்

வாஸ்தவம்தான் நீங்கள்

ஆ அது எப்படி சார் மந்த்லி பேசிக்கலாமா இல்லை வாரம் வாரம் பேசிக்கலாமா என்னன்னு அப்படிங்க அப்படிங்களா சரி சரிங்க சரிங்க வேறு எதாவது ம்

சரிங்க நாங்கள் நாங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாரும் கலந்து பேசிவிட்டு என்ன ஏதுன்றதை கேட்டுவிட்டு அதுக்கு தவுந்த மாரி நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து நான் பேசறேனுங்க நேர்ல வரேன் சார் இல்லை அதலாம் நான் நேரில் வந்து பேசிக்கிறேன் நேரில் வந்து பேசிக்கிறேன் ம் ம் சார் அந்த பைசா விஷயமெல்லாம் நம்ம நேர்ல தான் பேசமுடியும் ஃபோன்லல்லாம் பேச முடியாதுங்க ஆ ஆ நான் உங்கள்கிட்ட நேரில் வந்து பார்த்து பேசிவிட்டு என்னான்றதை கலந்து பேசுகிறேன் செ சரிங்க ம் ம் நீங்கள் பேசறதை பார்த்தாலே ம் கரெக்டாக வருது சரி நான் உங்களை வந்து பார்க்கறேன் சார் நேரில் பார்க்குறேன் ஓகே வச்சிரட்டுங்களா